ஆ ஹலோ மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ போடலாம் மேம் ஆ போடலாம் மேம் வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா ஆ ஓகே மேம் எவ்வளோ மேம் ஃபுல் டேங்க்கா ஆ ஓகே மேம் பேமெண்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேடம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேடம் ஜிபே பண்ணுறீங்களா மேம் ஆ ஓகே மேம் வேற ஆயில் எதனாச்சும் வேணுமா மேம் ஆ இருக்குது மேம் இருக்குது மேம் ஆ ஓகே மேம் ஆன் பண்ணிட்டேன் மேம் ம் ஓகே மேம் மேம் வண்டி எதனாச்சும் சர்வீஸ்ஸு ஐ மீனு க்ளீன் ஒர்க் பண்ணணுமா ஃப்ரெண்ட் சைடு ஆ ஓகே மேம் ஆ ஆ அது இல்லை மேம் இல்லை மேம் அது வந்து நீங்கள் மெக்கானிக் ஷெட்லதான் மேம் பார்க்க முடியுமே ஆ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் மேம் அவர்கிட்ட வேணா ரெஃபர் பண்ணுறேன் மேம் நம்பர் வேணா தரேன் காண்டக்ட் பண்ணிக்கொங்க ஆ எயிட் டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் எயிட் ஃபை எயிட் மேம் இந்த நம்பர்க்கு கால் பண்ணால் அவர் பேர் ரகுமான் வேற எதனால் டீட்டெயில்ஸ் வேணுமா மேம் இதில் ஆ ப பண்ணியாச்சு மேம் ஆ ஓகே மேம் எடுத்துக்கோங்க மேம் ஆ ஓகே மேம் சென்ட் ஆயிடிச்சு ஆ வந்துடுச்சு மேம் வந்துடுச்சு மேம் ஆ ஓகே மேம் தேங்க்கியூ மேம் எங்கள் கம்பெனிக்கு வந்ததுக்கு ஓகே மேம்